இப்போது பயிறுகள் அப்படின் பார்த்தோம்னா நெல் கோதுமை அரிசி இந்த மாதிரி நிறைய வகை பயிர்கள் வளர்க்கப்படுது கா கால்நடை ஆடு மாடு கோழி வாத்து மாதிரி கால்நடைகள் வளர்க்கப்படுது